ஓவியம் என்றது இப்போது இருக்கின்ற கால கட்டத்தில் அழிஞ்சிகிட்டுதான் வருது அதை எப்படி கரகாட்டம் எப்படி அழிஞ்சுட்டு வந்ததோ அதே மாதிரி அழிய ஆரம்பிக்கிறது அதை எடுத்து இப்போது மக்களுக்கு எப்படி பார்க்கிறார்களோ அதே மாதிரி நம்ம ஓவியத்தையும் நம்ம நிலைநாட்ட உதவும் உதாரணமாக நம்ம உதாரணமாக கீழடி அகழ்வராய்ச்சி பழைய மக்கள் வாழ்க்கை முறைகளை எப்படி எடுத்து மக்களுக்கு எடுத்து காட்டுறார்களோ அதே மாதிரி நாம் ஓவியத்தையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் அதான் என்னோட கருத்து என்னோட கொள்கை